இந்தியாவில் வந்து இந்த ஆடைக் கலாச்சாரம் அப்படிங்கிறது இந்த ஆதிகாலத்துலேருந்தே இருந்துட்டுருக்குது அந்த சினிமா ஆக்டெர்ஸ் எந்தமாதிரியான ட்ரெஸ்ஸு போடுகிறாங்களோ அதேமாதிரியே நம்மளும் போடணுன்ட்டு அது அப்போ சிவாஜி எம்ஜிஆர் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாடி இருந்து தியாகராஜ பாகவதர் காலத்துலேருந்தே இருக்குது தியாகராஜ பாகவதர் எப்படி முடி வளர்த்தாரோ அதேமாதிரி நம்மளும் முடி வளர்க்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கனா அடுத்த காலக்கட்டங்கள் பார்த்திங்கனா எம்ஜிஆர் சிவாஜி அவர் எம்ஜிஆர் எப்படி ட்ரெஸ் போடுகிறாரோ அதேமாதிரியே சிவாஜி எப்படி ஹேர்ஸ்டைல் வைக்கிறாரோ அதே மாதிரியே அடுத்தது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ஸ்டெப் கட்டிங்கு டி ராஜேந்தர் மாதிரி தாடி வளர்க்கறது ரஜினி மாதிரி ஸ்டெயில் பண்ணுறது அதுமாதிரி பேண்ட்டு போடுகிறது இதெலாம் வந்து அந்த ஆதிகாலத்துலேருந்தே அப்படி அப்படியே நம்மக்கிட்ட வந்துட்டு இருக்குது இன்றைக்கி இருக்கிற விஜய் அஜித் சூரியா சிம்பு விஷால் இவங்கள இவங்கள வரைக்குனா அந்த அவங்களுடைய ஆடைக் கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்துட்டுதான் இருக்குது இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம்னு சொல்லியிக்க முடியாது ஜஸ்ட்டு ஒரு ஃபன் இந்த டைமில் நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான்